நான் சென்று வந்த இடங்களிலேயே மிகவும் எதிர்பாராதது என்னவென்றால் ஆந்திராவில் உள்ள திருப்பதி கோவில் ஸ்தலத்துக்குச் சென்றோம் குடும்பம் குடும்பத்தில் அனைவரும் சென்றோம் அப்பொழுது காரில் பயணம் செய்துக்கொண்டிருக்கின்றது இருந்தோம் அந்த தலத்திற்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றியொன்பது கிலோமீட்டர் முன்பே முன்பாகவே எங்களது வாகனம் விபத்துக்கு உள்ளானது விபத்துக்கு உள்ளானதில் நாங்கள் பயணம் செய்த ஏழு ஏழு ஏழு மணி ஏழு பேரும் தப்பித்துவிட்டோம் எங்களுடைய வாகனம் மிகவும் சிதைந்து போய்விட்டது அக்கம் பக்கம் உள்ள அனைவரும் ஓடி வந்து எங்க எங்களை எங்களை எங்களை பார்த்தார்கள் பார்த்து ஒன்றும் ஒன்றும் ஆகவில்லையே என்று அனைவரையும் விடுவித்து வெளியே எடுத்து காரிலிருந்து முதலுதவி தண்ணீர் தண்ணீர் போன்றவைகளெல்லாம் தந்தார்கள் குடித்துவிட்டு திருப்பி வேறுவொரு வாகனத்தில் நாங்கள் பயணம் செய்தோம் அப்பொழுதுதான் எங்களது எனக்கு அது புலனாகப் பட்டது என்பதை நான் சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் திருப்பதி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு தடங்கலில் ஆரம்பித்தது அந்த பகவானினுடைய தய்வால் தான் இந்த இதிலிருந்து துன்பத்திலிருந்து மீண்டோம் என்று எனக்குப் பட்டது அவ்வளவு சிறப்பாக இருந்தது